ஹலோ ஹலோ கேட்குதுங்களா ம் நாங்கள் இங்கே என் நான் இராமலிங்கம் காலேஜு நாமக்கல் இருக்குல்லைங்களா அதில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் எங்களுக்கு போஸ்டிங் இப்போ இங்கே மாற்றிருக்காங்க நாங்கள் சரி பக்கத்துல வீடு ஏதாவது கிடைக்குமா அப்படின் சொல்லிவிட்டு கே பக்கத்தில் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டோம் இன் இந்த நம்பர் கொடுத்தாங்க பக்கத்தில் வீடு ஏதாவது தெ கிடைக்குங்களா காலேஜ் பக்கமாக ஃபேக்ட்ரி பக்கத்துலையே ஒரு சும்மா வாக்கிங் நடந்து போயிவிட்டு வர மாதிரி அந்த டிஸ்டன்ஸில் இல்லை ஃபேமிலி தாங்க ஒரு ஃபேமிலி தான் சரி சரிங்க இல்லை ரூம் மாதிரிலாம் வேணாங்க வீடு மாதிரியே வேணும் டபுள் பெட்ரூமு ஒரு கிச்சன் ஒரு ஹால் அது போர்ட்டிக்காள் இருக்கிற மாதிரினும் பரவாயில்ல சரிங்க சரி சரிங்க சரிங்க எவ்வளோங்க வா ரெண்டெல்லாம் எவ்வளோங்க வரும் சரிங்க அது கம்மி இல்லைங்களா ம் ஆ சரி சரிங்க மற்றபடி தண்ணி வசதி தண்ணி வ சரி சரிங்க தண்ணி வசதி காபொண்ட் செவுரு அந்த மாதிரிலாம் சேஃபா இடமெல்லாம் சேஃபா இருக்குங்களா சரி சரிங்க டபுள் பெட்ரூம் தானே ம் சரி சரிங்க சரிங்க அட்டாச் பாத்ரூமெல்லாம் இருக்கு இல்லைங்களா பாத்ரூம் வசதி தண்ணி வசதி அதெல்லாம் வாடகை கொஞ்சம் கம்மியாக பார்க்க முடியாதுங்களா

சரி சரிங்க அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லைங்க அமௌண்டு வீடெல்லாம் கொஞ்சம் டபுள் பெட்ரூம் வேணும் கிச்சன் ஹாலு இடம் கொஞ்சம் தாராளமாக இருக்கிற மாதிரியே பாருங்கள் வாடகை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க முன்னாடி முன்னாடியே அமௌண்டு ஏதாவது கட்டணுங்களா ஒரு லட்சங்களா ஓ ஓ கொஞ்சம் கம்மி பண்ணிக்க மாட்ட கொஞ்சம் பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களேன் அப்படியா சரி நீங்கள் சொன்னிங்கன்னா அதுக்கு தவுந்தப்பில வேறு இடத்துல பார்க்கறதுக்கு தாங்க பே கேட்கறோம் சரிங்க சரிங்க சரி ஆ